விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் பெரும் பேரூராட்சிகளை கொண்டது விழுப்புரம் மாவட்டத்தில் விளைநிலங்கள் அதிகமாக உள்ளது விளைநிலங்களில் நெல் அதிகமாக பயிரிடப்படுகிறது அந்த விளைச்சலுக்கான நீர் நிலைகள் நிலைகள் இரண்டு உள்ளன விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகமாக வீடூர் டேம் ஒன்று தென்பெண்ணை ஆறு தென்பெண்ணை ஆற்றில் கரையோர மக்களுக்கு நீர் நிலைகளிலும் நெல் விளைச்சலுக்கு அதிகமாக நீர் பயன்படுகிறது திடக்கழிவு திடக்கழிவு பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் குப்பை எல்லாம் வந்து வீட்டுக்கு எல்லாம் வெளிலேயே இருக்கும் அது வந்து யாரும் எடுக்கமாட்டாங்க இப்போ வந்து திடக்கழிவு திட்டமுன்னு ஒன்று கொண்டு வந்து ஊரில் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து சென்று வீட்டில் தேடி வந்து எடுத்து சென்று அதன் தரம் பிரித்து மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரித்து மக்கும் குப்பைகளை விளைநிலங்களுக்கு உரமாகவும் மக்காத குப்பை ரீசைக்கிள் என்ன பண்ணலாம் அதை வச்சு அப்படின்ட்டு அதை உபயோகப்படுத்துவற்கு இந்த இது தேவைப்படுகிறது